கொழந்தைங்களுக்கு வந்து தமிழ் மொழி வந்து கற்றுக்கிட்டுதான் ஆகணும் நான் வந்து ஆமாம்தான் சொல்லுவேன் முக்கியமாக வந்து ஏன்னால் நம்ம வந்து தமிழ் கற்றுக்கிறது வந்து பண்டைய காலத்துலேருந்து வந்து நம்ம வந்து தமிழ் தமிழ்நாட்டுல வாழ்றோம் அதுவும் இல்லாமல் வந்து தமிழ் வந்து ஒரு பழமையான மொழி மற்ற மொழிகள் விட அந்த உலகத்தில் ஆறாயிரம் மொழி இருக்குது ஆனாலும் தமிழ் மொழியதான் ஏன் புகழ்றாங்க தமிழ் மொழியில இருக்கிற அந்த தமிழ் தமிழின் சுவைகள் அந்த எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களின் உச்சரிப்புக்கள் அந்த மாதிரி வந்து எந்த மொழியிலையும் வராது அதுவும் இல்லாமல் தமிழ் மொழியில எழுதப்பட்ற அந்த எ கவிதைகள் கட்டுரைகள் தமிழ் மொழியிலே அவங்க நடனம் ஆடுவாங்க நாடகம் பண்ணுவாங்க பாட்டுக பாட்டுகள் பாடுவாங்க நிறையா அந்த மாதிரி வந்து கொழந்தைங்களுக்கு வந்து நம்ம இதெல்லாம் சொல்லும்போது அவங்களோட நாப்பழக்கமும் பாரதியாரும் சொ செந்தமிழும் நாப்பழக்கமும் அந்த மாதிரி சொல்லிருக்கார் அதெல்லாம் வந்து நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்தாதான் அவங்க வந்து ஒரு சிக்ஸ்த்து சவன்த்து அந்த மாதிரி வரும்போது தமிழ் வந்து நல்லா உச்சரிக்க ட்ரை பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் வந்து தமிழ் மொழி வந்து ரொம்ப செம்மையான மொழி பாரதியாரும் சொல்லிருக்கார் தமிழ் மொழிய பற்றி நிறைய மேற்கோள் காமிச்சிருக்காங்க தம என்னது திருக்குறள் தமிழ் மொழியிலதான் எழுதப்பட்டது அதுவும் இல்லாமல் திருக்குறள் வந்து உலகப்பொதுமறைன்னு சொல்கிறாங்க இதனால்தான் பல நாடுகளில் தமிழ் மக்களும் வாழ்றாங்க தமிழ் மொழிய கற்கலேனால் அது வந்து அவங்களுக்கு தான் பாதிப்பு நம்மளுக்கு எதுவும் இல்லை தமிழ் மொழிய வந்து கற் தமிழ் மொழிய கற்கிறவங்க தான் ரொம்ப தா இவங்களும் சொல்லியிருப்பாங்க திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க நிறைய மேற்கோள் எல்லாம் இருக்குது தமிழ் மொழிய பற்றி தமிழன்னு சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதனால் வந்து தமிழ் மொழிய நம்ம வந்து கத் கொழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது வந்து எதுக்குன்னால் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து நல்ல தமிழ் மொழியின் உச்சரிப்புகள் எல்லாம் இருக்கணும் அதுவும் இல்லாமல் தமிழ் மொழி பற்றி நிறைய ஆங்கிலேயர்கள் அவங்கள்லாம் தமிழ் மொழிய பற்றி ரொம்ப பாராட்டுறாங்க தமிழ் மொழி மாதிரி ஒரு மொழியே இல்லை இப்போது நான் பேசும்போது கூட ஒவ்வொரு அந்த லகரமும் ழகரமும் இந்த மாதிரி மற்ற இதுலெல்லாம் இல்லை இப்போ வந்து ஆங்கிலத்தில் வந்து நம்ம லீஃப்புனு சொல்லி ஒரு இதை முடிச்சுட்றோம் அது எங்கே இருந்தாலும் சின்ன லீஃபாக இருந்தாலும் என்ன அப்படி லீஃபுனு சொல்லி முடிச்சுட்றோம் ஆனால் அதே வந்து தமிழ்ல வந்து சருகு சண்டை குச்சி குச்சியை நம்ம ஸ்டிக்குன்னு சொல்லி முடிச்சுட்றோம் ஆனால் இங்கே குச்சி தண்டு அந்த மாதிரி நிறைய சொல்கிறோம் இதுதான் வந்து தமிழ் மொழியோட சிறப்பு அதுவும் இல்லாமல் சின்னசாக இருந்துச்சுனா அதுக்கு வேறு பேர் சொல்லுவாங்க பூ வந்து இப்போ மொட்டு மலர் அலர் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் ஆங்கிலத்தில் ஃப்ளவர்னு சொல்லி முடிச்சுருவாங்க இந்த மாதிரி நிறையா தமிழ் மொழின்றது ஒரு சுவை அதை கற்க கற்க சுவை வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால வந்து கொழந்தைங்க வந்து தமிழ் மொழிய கற் கற்பிக்கணும் கண்டிப்பாக ஏன்னால் அங்கே இருக்கிறது நம்ம இருக்கிறது தமிழ்நாட்டுல நாமளே தமிழ் மொழிய கற்கலேனால் எப்படி மற்ற உலகத்தில் இருக்கற அனைத்து நாடுகளும் தமிழ் மொழிய பற்றி புகழ்றாங்க அதனால நம்ம கண்டிப்பாக கொழந்தைங்களுக்கு தமிழ் மொழிய கற்பிக்க வேண்டும் இதுதான் அதோடய முக்கியம்